எனக்கு வந்து பைக்கு ஒரு காரணம் என்ன அப்படினா இப்போ எங்கள் அம்மாளுக்கு உடம்பு சரி இல்லை நான் என்ன பண்ணுறது ஆருமில்லை நான் ஒருத்தன் தான் இருக்குறேன் அம்மாலை கூட்டிகிட்டு போவ அப்போ எனக்கு வந்து பைக்கு அது ஒரு ஆர்வோம் திடீர்ன்னு எங்கள் வீட்டில் வைஃப்க்கு வந்து மாதமா இருக்கிறாப்புடி யாருமில்லை நான் தான் வந்து கூட்டிகிட்டு போவேன் எனக்கு வந்து பைக்கு ஒரு ஃப்ரென்ட்ஸ்ஸு மாதிரி அது எனக்கு தேவைப்படுது இப்போ என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான் நான் வந்து என்னைய கூட்டிகிட்டு போறக்கு எனக்கு ஒருத்தரும் இல்லை அது எனக்கு வந்து நண்பன் ஃப்ரென்ட்ஸ்ஸு வந்து பைக்கு தான் பைக்கு இருந்தங்காட்டி தான் நாங்கள் வந்து போகறக்கு வாரக்கு எல்லா சௌரியம் இல்லையினா ஒன்றுமே பண்ண முடியாது நாட்டில் அதனால் வந்து ஸ்கூல்க்கு கூட்டிகிட்டு போறேன் என் பையனை பேரன் பேத்திகளை வந்து கூட்டிகிட்டு போறேன் கூட்டிகிட்டு போகறக்கு வந்து பைக்கு தான் உதவுது பைக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரென்ட்ஸ்ஸு மாதிரி பைக்கு இல்லையின்னா வயசாக வயசாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பைக்கு தான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ஸு